உண்மையிலேயே பெட்ரோல் விலை ஏறியிருப்பது எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பைதான் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னால் ஒரு நடைமுறையாக இருக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கை வாழக்கூடிய தினசரியாக இருக்கக்கூடிய ஓட்டுநர்களாக இருக்கட்டும் இயல்பான வாழ்க்கைக்குடிய தினம் குடும்பஸ்தர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையி மிகப்பெரிய பாதிப்பைதான் ஏற்படுத்துது அந்த பெட்ரோல் விலையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றம் கூட மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களை பின்னாடி பின்னாடி ஏற்படுத்துது அது தினம் தினம் இருக்கிறதுதாங்க பிரச்சனை எப்படி பால் விலை எப்படி இருக்குதோ அதே போல் பெட்ரோல் விலை என்பது கணிசமாக உயரும்போதும் சரி சிறு சிறு தொகையாக உயரும்போதும் சரி அது தினசரியில் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது ஏன்னால் அந்த விலையேற்றம் வந்து எல்லாத்துலேயும் அது வந்து ப்ரதிபலிக்குங்கிறதுதான் உண்மை இப்போது பெட்ரோல் விலை ஏறுங்கிறது வந்து அது மட்டும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க முடியாது ஒட்டுமொத்தமாக வந்து ட்ரான்ஸ்போட்னு சொல்கிறப்போ அந்த விஷயங்கிறது எல்லாத்துலேயும் வந்து ரிஃப்லெக்ட் பண்ணும் அதுதான் இயல்பான உண்மையும் கூட அடுத்தடுத்து அரிசி விலை பருப்பு விலை அதனால் ட்ரான்ஸ்போட்டுங்கிறது நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ டீசலாக இருந்தாலும் சரி பெட்ரோலாக இருந்தாலும் சரி அதனுடைய விலையேற்றம்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உண்மையிலேயே ஏற்படுத்தும் அதுதான் உண்மை சுற்றுச்சூழலுக்குத் தீங்கு விளைவிக்குமானால் உண்மையான விஷயம் தான் ஏன்னால் நம்ம வந்து இ வெஹிக்கிலுக்கு வந்து மாறணும் முன்னாடி மாட்டுவண்டியில் நம்ம பயணித்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மாற்றங்கள் அறிவியல் முன்னேற்றங்கள் வர வர இங்கே பெரிய மாறுதல் வந்து உருவானுச்சு ஆனால் அப்படி இருந்தால் அந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து பிஎஸ் சிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு மாற்றம் தான் அப்படி இருக்கவுட்டு ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் கூட இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி டெல்லியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அங்கே எமிஷன் கண்ட்ரோலுங்கிறது ரொம்பவே க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி சிட்டீஸ் மாதிரி இங்கே நம்ம சென்னையாக இருந்தாலும் சரி அர்பன் ஏரியாஸ்லாம் அது மாதிரி வந்துருச்சுனால் கட்டுப்படுத்த முடியாது எதையுமே நம்மளால ஸோ சுற்றுச்சூழலுங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம் சுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறப்போ அதுக்கு ஆல்டர்நேட்டிவாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கொண்டு வரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ தீங்கு விளைவிக்குங்கிறது என்னப்பொறுத்த அளவுக்கு மிகவும் சரி அதற்கு மாற்று ஏற்பாடாக இன்றைக்கி இ வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தடுத்த கட்டத்தில் அறிவியல் சிந்தனைகள் வளர்ச்சியில எமிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நிறைய கொண்டு வரப்போது மிக சிறந்ததாக இருக்கும்